ஹலோ ஆ சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க மேம் அது எத்தனை கிளாஸ்க்கு எத் எந்தெந்த கிளாஸ்க்கு அந்தந்த சைஸ் பொறுத்து வரும் மேம் பிரைஸெலாம் சிக்ஸ்த்துக்கு செவன்துக்கு மட்டுங்களா ஆமாங்களா அப்போ கேர்ல்ஸ்க்கு வந்து சிக்ஸ்த்து செவன்த் ரெண்டு பேருக்கும் வந்து சேர்ந்து ஆ ஒரு ட்ரெஸுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரெடு வரும் பாய்ஸ்க்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரெடு வரும் ம் பார்த்துக்கலாம் மேம் அதெல்லாம் கம்மி பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் ஆமாங்களா சரி ஓகே ஒரு ஒரு எண்பது ரூபாய் கம்மி பண்ணி தாங்க ஒரு ட்ரெஸுக்கு உங்களுக்கு எப்போது வேணுமெனு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி தந்துடுறேன் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் இப்போது நாங்கள் அளவெல்லாம் எடுக்கணுமென்னா நாங்கள் இங்கிருந்து எங்கள் ரெண்டு டெய்லரை அனுப்பி விட்டுங்களா இல்லை எப்படின்னு சொல்லுங்க நீங்கள் ஆமாம் ஆமாம் ம் ம் நான் அப்போது நாங்கள் இங்கிருந்து அனுப்பி விடணுங்களா உங்களுக்கு ட்ரெஸ் எப்போது வேணுமென்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் அனுப்பி விடுகிறேன் அவங்கள ம் ஒன் வீக்னால் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கூட ஆகும் பரவாயில்லைங்களா ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னிக்கு ஆஃப்டர் நூன் அப்படி இல்லைனா நாளைக்கு காலையில் அனுப்பட்டுங்களா ஆ ஓகே ஓகே

ஓகே ஓ ஓகே மேம் ஆ கண்டிப்பாக நீங்கள் கேட்ட டைமுக்கு வந்துடும் ஓ அட்வான்ஸு இப்போ எப் எவ்வளோ தரப் போகிறீங்க நீங்கள் எவ்வளோ தரீங்க தரீங்கன்னு சொல்லுங்க சரி நீங்க எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கூட கொடுங்க பரவாயில்ல இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஓகே அப்படின்னா நாங்களே எடுத்துக்கிறோம் நீங்கள் கலரு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படின் மட்டும் சொல்லிவிட்டிங்னா அப்படி இல்லை நாங்களே எடுத்து தரோன்னாலும் ஓகே நீங்களும் எடுத்து நீங்களே கூட எடுத்து தந்துடுங்க இல்லை அந்த டிசைன்னு கிளாத் அந்த மாதிரி சொல்லிவிடுங்க நாங்கள் பார்த்து எடுத்துடுறோம் எடுத்து தைச்சி தந்துடுறோம் ம் ஆ கண்டிப்பாக சரிங்க மேம்